நம் நாட்டில் ஸ்டாம்பில் நம் நாட்டு தலைவர்களின் படங்கள் உள்ளன பெரும் மாபெரும் தலைவர்கள் திய தியாக சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்கள் தலைமையில் உள்ளது இதனால் ஸ்டாம்ப் கலெக்ஷன் நம் சேகரித்து வைத்துக் கொள்கிறோம் அது போல் காயின் இருக்கிறது காயின்களில் வந்து பலவகையான காயின்கள் இருக்குது அந்த காலத்தில் காயின் அரையணா ஒருயணா அதுபோல் காலணா என்று பல காயின்கள் இருந்தது அந்த காயின்கள் தற்போது பயன்பாட்டில் இல்லை அன்று உள்ள காயின்களில் ஒரணாவுக்கு பல பொருட்கள் வாங்க முடியும் அன்றே இன்றைய உள்ள சூழ்நிலையில் அவ்வாறு பொருட்கள் வாங்க இயலாத காரணம் எனவே காயின்கள் ஒரு ஒரு பைசாவின் பிறகு ஒரு பைசா இரண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசா இருபது பைசா இருபத்தைந்து பைசா ஐம்பது பைசா ஒரு ருபாய் போன்ற நாணயங்களும் பழக்கத்தில் இருந்தது தற்போது இந்த ஒரு ருபாய் இரண்டு ருபாய் ஐந்து ருபாய் காயின்கள் தான் புழக்கத்தில் உள்ளது ப பழையை காலத்து காயின்களானா ஒரு ஒரு பைசா இரண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசா ஆகிய காயின்கள் இருபத்தைந்து பைசா ஐம்பது பைசா காயின்கள் கூட தற்போது புழக்கத்தில் கிடையாது அதையெல்லாம் நாம் சேகரித்து வைத்து நம்மளுடைய பழமைகளை பெருமைப்படுத்தும் வகையில் சேகரித்து வைத்து கொள்கிறோம் இந்த காயின்கள் பல நமக்கு பின்னாடி வரும் சந்ததிகள் நமக்கு முன்னோர்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள் காயின்களை என்பதை அவர்கள் அறிந்துக்கொள்வதற்காக பயன்படும் பிற்காலத்தில் பல பொருட்களை சேகரித்து வைப்பதன் மூலம் நமது பின்வரும் சந்ததிகள் அனைத்தையும் பார்த்து பயன்பாட்டிற்குள்வார்கள் இதுபோல் இருக்கும் நேரத்தில் கூழாங்கற்கள் கூழாங்கற்கள் என்பது நம் விளையாடுவதற்கு பயன்படுத்திக்கொள்கிறோம் கூழாங்கற்களை பொறுத்து பலவகையான பொருட்களை நம் அதில் வைத்து நீர் சுத்தகரிக்க முடியும் மழை நீர் சேகரிப்பதற்கு கூழாங்கற்கள் போட்டு நம் மழை நீர்களை சேகரித்து வைத்துக்கொள்ளலாம் அவ்வாறு சேகரித்து வைப்பதன் மூலம் நமது நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது நிலத்தடி நீரின் மு பாதுகாப்பதனால் நமக்கு குடிநீர் பற்றாக்குறை நீரின் பஞ்சம் இருக்காமல் தேங்கிக்கொள்ளும் சே நீரை சேகரித்து வைக்க முடியும் என்பதை நான் அறிந்துக்கொண்டேன்